மருத்துவ காப்பீட்டு திட்டம்னால் இப்போ வந்து திடீரெனு உடம்பு சரியில்லாது போச்சு அல்லது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்போ வந்து நம்ம கையில் வந்து பணம் இருக்காது அப்போ வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலயமா நமக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்கிறாங்க அதேபோல் வீட்டில் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் உடம்பு முடியாது இருக்கிறவங்களுக்கு வந்து சுகாதாரத்துறையிலேருந்து ஒருவர் வந்து வீட்டிலையே பிபி சுகரெலாம் செக் பண்ணி மாத்திரையை வீட்டிலையே கொடுத்துட்டு போகிறாங்க